நாங்கள் ஒரு இப்போ ட்ரெக்கிங் ஒன்று போகலான்னு இருக்கோம் ஏலகிரி மலைக்கு மொத்தம் ஒரு ஒரு எட்டு எட்டு பேர் இருப்போம் நாங்கள் வந்து நாளைக்கு ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்கும் எங்களை பிக்அப் பண்ண ஒரு காரு வேணும் இருபத்தி எட் இருபத்தி எட்டு இல்லை இருபத்தி ஒம்பது ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஒரு காரு வேணும் நாங்கள் எட்டு பேர் இருப்போம் சீக்கிரமாக வாங்க எங்களுக்கு வந்து பிக்அப் பண்ணும்